இந்தியா கல்வி முறை எப்படினா இங்கே வந்துட்டு நிறைய புக்ஸும் இருக்குது புக்கு அந்த டைமிங்கு படிக்கிற டைமிங்கு இருக்குது காலையில் ஒன்போது மணிக்கு போனால் சாயந்திரோம் ஆறு மணிக்கு வறோம் அதுக்கப்புறோம் டியூசன் கிளாஸு அப்புறோம் வந்துட்டு திரும்பி ஸ்டடி அப்புறோம் திரும்பி அவங்க கோச்சிங்கு எக்ஸ்டா கோச்சிங் ஃபுட்பாலோ அவங்க விருப்பப்பட்ட கோச்சிங் இருக்குது அவங்கவுங்க அம்மாக்கள் வந்து அவங்களுக்கு தகுந்த கேரி கேரியருக்கு உண்டான மியூசிக் கிளாஸோ இல்லை ஸ்டடியோ வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கேரியர்ஸு அந்தமாதிரி அது அதில் போவது டைமிங்கை விட ஸ்டடி அதில் கொடுக்குற ஹோம் ஒர்க்கு அதில் அந்தமாதிரி பிரச்சினைகள் நிறையா இருக்குது ஸோ அந்தமாதிரி பிரச்சனை வரக்கூடாது அப்படினு பண்ணிணம்னா நம்ம ஹோம் ஒர்க்கு எல்லாமே வந்துட்டு நம்ம ஸ்கூலில் முடிச்சுட்டு அங்கேயே முடிச்சுட்டு வந்தாங்கனால் அவங்களுக்கு அடுத்த கிளாஸ் போக போகிறக்கும் அவங்களுக்கு மைண்ட் ஃப்ரீயாகவும் இருக்கும் அம்மாக்களுக்கும் அந்த கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் ஹோம் ஒர்க் பற்றியும் பண்ணியா பண்ணியா பண்ணியா திட்னி மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஏற்றாமா இருக்கவும் குழந்தைகளுக்கும் கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்கும் அந்தமாதிரிதான் மற்றபடி எல்லா பிரச்சினையும் இந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தாலே போதும் கல்வி முறை நல்லா இருக்கும்